இப்போ வந்து நாங்கள் ஒரு பெட் சீட் வாங்கினோம் அது வாங்கும்போது நல்லாவே இருந்துச்சுங்க ஆனால் தண்ணியில் போட்டால் சாயம் போகுது அப்புறம் அது வந்து லாங்கு சைஸ்ஸும் கொஞ்சம் அகலம் முழமெல்லாம் கம்மியாக இருக்குது மற்றபடி அது ரொம்பவுமே லேசாக இருக்குது குளிருக்குகெல்லாம் அது நல்லாயில்லைங்க